எங்கள் ஊரில் வந்து தண்ணி வந்து அதிகப்படியான பிரச்சின இருக்குது தண்ணி வந்து தினசரி வராததால் மக்கள் வந்து குடிநீர்க்கு கஷ்டப்படுகிறோம் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சினைகள் வருது காரணம் என்ன அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறையால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தண்ணியை நீங்கள் முன்னாடி நாங்கள் பின்னாடி அப்படின்றா மாதிரி பிரச்சினைகள் அதிகமாக வருது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் காலையில் எழுந்து கிளம்பி போகிறதுக்கு தண்ணி இல்லாத காரணத்தால் அவங்களும் பள்ளிக்கூடம் நேரத்துக்கு போக முடியல அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போனால் அங்கேயும் பிரச்சின தான் தண்ணி நீ ஏன் லேட்டா வந்த அப்படினு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து அவங்கள கேட்குறாங்க இந்த தண்ணீர் பிரச்சினைய பற்றி நாங்கள் நிறைய முறை வந்து எங்கள் ஊரில் இருக்கிற தலைவர்ங்கக்கிட்ட நாங்கள் வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய முந்திரி விவசாயம் தான் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு வந்து போதுமான வசதி இல்லாததால் நாங்கள் கூலி வேலைக்கும் போகிறோம் கூலி வேலைக்கு போய் நாங்கள் சம்பாதிச்சாலும் எங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் செய்கிற வேலைக்கான ஊதியம் வந்து எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் இதை இதை எப்படி நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் வேலை செய்யணும் அப்படினு நாங்கள் நினச்சாலும் எங்களுக்கு பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நெலமை இருக்கிறதுனால எங்கள் கஷ்டத்தை நாங்கள் பொருட்படுத்தாமல் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு நிறைய செஞ்சிக்கொடுக்க முடியல காரணம் எங்கக்கிட்ட வருமான பற்றாக்குறை இருக்கிறதுனால